கல்வியை பொறுத்த வரைக்கும் நகர்ப்புறங்கள் தான் சிறந்து விளங்குது கிராமப்புறங்களில் இன்றும் புறக்கணித்துன்னு தான் இருக்காங்க ஏன்னா நகர்ப்புறத்துத்துல இருக்கிறவங்க வந்து நல்லா ஒரு கம்யூனிகேட் இது இங்கிலீஷு நல்லா சகஜமாக பேசுவாங்க கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க ஒன்றும் இங்கிலீஷை பகுத்தறிவு அந்த அளவுக்கு இல்லை என்ற நெலை இன்னும் தான் தொடருது அந்த நெலை மாறணும் அந்த நெலை மாறினாதான் அனைவரும் சமம் என்ற நிலை மாறும் அதை வந்து அரசுதான் அதுக்கான நடவடிக்கை எடுத்து கிராமப்புறங்கள்லேயும் பள்ளிகள்லேயும் வந்து அவங்களும் நல்லா இங்கிலீஷ் சகஜமாக பேசுகிற அளவுக்கு கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தால்தான் அவங்களும் வேலை வாய்ப்பு எல்லாத்திலும் சிறந்து விளங்க முடியும் அதை வந்து நான் வந்து ஒரு வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன் அதை கொண்டு வரணும் அரசு கொண்டு வந்தால்தான் அது எந்த நல்லா ஒரு தீர்வாக காணும் கிராமப்புற மக்களை என்றும் என்னிக்கும் புறக்கணிக்கக் கூடாது எந்தவொரு சலுகை அவங்களும் போய் நேரடி சென்று அடைய வேண்டும்